எங்கள் மாவட்டத்தில் வந்து நாங்கள் சுற்றுலாத் தளங்கள் அனைத்தையும் மிகவும் தூய்மையாக தான் வைச்சிருக்கோம் ஏன்னா பல இடங்கள் இப்போ எடுத்துக்காட்டு தரங்கம்பாடி பீச்சாக இருக்கட்டும் பூம்புகார் பீச்சாக இருக்கட்டும் தரங்கம்பாடி கோட்டையாக இருக்கட்டும் மயிலாடுதுறை பெரிய கோவிலாக இருக்கட்டும் சிதம்பரம் கோவிலு இந்த இதைப் போல எண்ணற்ற பல இடங்கள் சுற்றுலாத் தளங்களாக இருக்கு இந்த இடத்துக்குலாம் வெளி மாநிலங்களிலிருந்தும் தினமும் எண்ணற்ற பயணிகள் வந்து இங்கே சுற்றி பாக்கிறாங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக நாங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான உணவு உடை இருப்பிடம் இது எல்லாம் அனைத்து வசதிகளையும் பயணிகளுக்காக நாங்கள் செஞ்சு வைச்சிருக்கோம் அதனால் வர பயணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தொந்தரவுகள் இது மாதிரி எந்த இஸ்யூஸும் இல்லாமல் அவங்களுக்காக நாங்கள் முழு நேரமும் யோசிக்கிறோம் இதனால் தான் வர பயணிகள்லாம் சுற்றி பாக்கிறாங்க தினம் தினம் எண்ணற்ற பயணிகள் வந்து சுற்றி பாக்கிற இடங்களை நாங்கள் தூய்மையாக வைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடலுக்கு ஏற்றவாறு இயற்கையான செயற்கை இல்லாமல் உடம்பு ஏற்றவாறு உணவு வகைகள்லாம் தரமாகவும் விலை குறைவாகவும் செய்து தருகிறோம் அதனால தான் பல சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி பாக்கிறாங்க